ஆ சொல்லுங்கள் மேடம் சுயர் மேம் உங்களுக்கு ஏற்கனவே இந்தமாதிரி லோன் எடுத்து இருக்கீங்களா பர்சனல் லோன் ஆ ஓகே மேம் ஆக்சுவலாக வந்துவிட்டு இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு உங்கள் சிபில் ஸ்கோர்ஸ் செக் பண்ணுவோம் லெட் மீ செக் இட் ஓகே மேம் உங்கள் சிபில் ஸ்கோர் வந்து ஓகே இனாஃபாக இருக்கு உங்களுக்கு வந்து லோன் சேங்க்ஷன் பண்ணலாம் சரி இப்போ நான் இன்ட்ரெஸ்ட் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஆ நார்மலாக வந்துவிட்டு இப்போ வந்துவிட்டு பர்சனல் லோன்னாவே வந்துவிட்டு டுவல்வ் பெர்சண்ட் இண்ட்ரெஸ்ட் வரும் மேம் இதுவே வந்துவிட்டு உங்கள் வீட்டில் யாராச்சும் வந்துவிட்டு எக்ஸ் மிலிட்டரி மேன் எக்ஸ் சர்வீஸ் மேன் யாராச்சும் இருந்தாங்கன்னா டென் பெர்சண்ட் இண்ட்ரெஸ்ட் கொடுப்போம் மேம் ஓகேங்க இப்போ நீங்கள் ஸ்போர்ட்ஸு பேக்ரவுண்ட் ஏதாச்சு இருந்தாலும் நாங்கள் வந்து டென் பெர்சண்ட்டுக்கு இது பண்ணுவோம் ஓகே மேம் ஓகே மேம் இப்போ டுவல்வ் பெர்சண்ட் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது வந்துவிட்டு ஒன் இயர்க்கு ஸோ வந்துவிட்டு நீங்கள் லோன் வந்து எவ்வளோ அமௌண்ட் எதிர்பார்க்குறீங்க ஓகே மேம் டென் லேக்ஸ் லோன்னா வந்துவிட்டு டுவல் பெர்சண்ட் இன்ட்ரெஸ்ட்டு நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் வந்துவிட்டு டுவல் தௌசண்ட் கட்டுற மாதிரி இருக்கும் நீங்க மந்த்லி மந்த்லி டுவல் தௌசண்ட் வந்துவிட்டு இன்ஸ்டால்மெண்ட்ஸில் கட்டிக்கிட்டாலும் சரி லைக் த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட்னு கட்டுற மாதிரியும் ஸ்கீம்ஸ் இருக்கு தௌசண்ட் தௌசண்ட்ன்னு டுவல் தௌசண்ட் டுவல் மந்த்ஸுக்கு கட்டுற மாதிரியும் இருக்கு இல்லைன்னா ஒரே இன்ஸ்டால்மெண்ட்டாக வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் வந்துவிட்டு டுவல் தௌசண்ட் கட்டிக்கிற மாதிரியும் ஸ்கீம்ஸ் இருக்கு மேம் ஆ அந்தமாதிரி ஸ்கீம்ஸ் இருக்கு மேம் பட் அந்தமாதிரி ஸ்கீம்ஸ் நீங்கள் போறப்போ வந்துவிட்டு இண்ட்ரெஸ்ட்டு நீங்கள் கட்டுறது வந்துவிட்டு நீங்கள் வந்து டேலி பண்ணி வச்சுக்கணும் நீங்களும் உங்கள் சைட்டில் ஏன்னா வந்துவிட்டு திடீர்ன்னு இந்தமாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் முன்னாடி வராங்க இந்தமாதிரி நாங்கள் முன்னாடியே கட்டி விட்டோம் அப்படின்ற மாதிரி கொயரீஸ் ரைஸ் பண்ணுறாங்க ஸோ அது மட்டும் கொஞ்ச தெளிவாக பார்த்துக்கற மாதிரி இருக்கும் ஆ மந்த்லி மந்த்லி தௌசண்ட் பே பண்ணிடுறது தான் உங்களுக்கும் வந்துவிட்டு அது டிராக் பண்ண ஈஸியாக இருக்கும் பட் நீங்கள் இந்தமாதிரி ரேண்டமாக பே பண்ணும்போது என்னென்னா அந்த டிராக்கிங் மிஸ்ஸாகும் மேம் அதுதாங்க மேம் ஒரிஜினல்ஸ் எடுத்துகிட்டு பேங்க்கு வந்துவிட்டு மேனேஜரை மீட் பண்ணுங்கள் மேம் லோன் சேங்க்ஷன் பண்ணிரலாம் தேங்க் யூ